இப்ப சாம்பார் பார்த்திங்கன்னா எப்படி செய்யறதுன்னா குக்கரில் பருப்பு வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மொளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நான் மத்துப்போட்டு நல்லா கடைஞ்சுர்ணும் கடைஞ்சு எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி கேஸ் மேல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு காய்ஞ்ச மிளகாய் அதை கிள்ளி போட்டு கருவாப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த கடைஞ்ச சாம்பாரை எடுத்து ஊத்திடணும் அதுக்கப்புறம் காய் எதனா போடுறதா இருந்தால் அந்த எண்ணெய்லையே நல்லா வதக்கிட்டு சாம்பாரை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிர்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் எப்படி செய்யுறதுன்னா ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுக்கினு மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் நல்லா அம்மியில் வச்சி நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த மிளகு சீரகத்தை நல்லா வதக்கிட்டு ரவ மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிவிட்டு அந்த புளியை கரைச்ச தண்ணி எடுத்து அதை ஊற்றிட்டு கடைசியில் கொத்தமல்லி புதினா இதை போட்டு நல்லா இறக்கி வச்சுடணும் நல்ல மணமாக இருக்கும் அதுக்கப்புறம் கறி கொழம்பு எப்படி செய்றதுன்னா இதேமாதிரி கறியை நல்லா அரிஞ்சு அலச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் அதில் லைட்டாக கொஞ்சம் தயிரை ஊற்றி நல்லா பெசைஞ்சு வச்சுட்டமுன்னால் அது புளிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிவிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிவிட்டு அந்த கறியை போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகா தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த கறிக்கு வச்சு குக்கரை போட்டு மூடிவிட்டு விசில் அடுச்சமுன்னால் கறி குழம்பு ரெடி காரக்குழம்பு வந்து பொதுவாக நான் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் அதிகமாக செய்யுறது கத்திரிக்காயை அரிஞ்சு வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றி கடுகெலாம் போட்டு ரெண்டு மிளகு சீரகம் அதில் போட்டு நல்லா வதக்கிவிட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி கத்திரிக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகா தூள் மஞ்சள் தூள் இதேமாதிரி போட்டு கத்திரிக்காயை தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி மூடி வச்சுருவேன் நல்லா காய் வெந்துச்சுன்னால் இறக்கிடுவேன் காரக்குழம்பு ரெடி